உழவர் உழவர் காய்கறிங்களா சரிங்க எனக்கு சரி சரி நான் வந்து ஆடி மாசத்துக்கு அப்பறம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் எனக்கு வந்து காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்க அதனால் எனக்கு கொஞ்சம் காய்கறி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வேணும் ஃபிரெஷ்ஷாக எல்லாம் வேணும் நீங்கள் உங்கள் கிட்டே கிடைக்குங்களா சரிங்க ரேட் எல்லாம் ஆ ஆ சரிங்க எனக்கு எனக்கு கேரட்டு பீன்சு தக்காளி முருங்கைக்கா அவரைக்கா முட்டகோஸ் அப்பறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்பறம் எல்லா காய்கறிங்களும் வேணுங்க அது வந்து அளவு மட்டும் கொஞ்சம் நாங்கள் சமைக்கிறதை பொருத்து மாற்றிப்போம் அதனால் எனக்கெல்லாம் வேணுங்க நான் கொஞ்சமாக வாங்க்கிறங்க நீங்கள் வந்து ஆ நீங்கள் வந்து மொத்தமாக எவ்வளோ நாள் தருவீங்க சரிங்க சரி டோர் டெலிவரி பண்ணுவீங்களா ஆ சரிங்க சரிங்க நான் மொத்தமாக வாங்கிறதுனால எனக்கு எதாவது டிஸ்கவுண்ட்லாம் போட்டு தருவீங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சமாக வாங்கி செஞ்சு அதுக்கப்றம் உங்ககிட்டேயே வாங்கிக்கிறங்க எனக்கு கட்டுப்படியாச்சுனா சரிங்க ஆ நீங்கள் நீங்கள் வந்து கொடுத்துடுவீங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கணுமா சரிங்க நான் அங்கே வந்து வாங்கிக்கிறோம் அப்பறம் பேமெண்ட்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணிடலாங்களா அந்த ஆப் அந்த வசதிலாம் இருக்கு இல்லைங்க ஆ சரிங்க சரி நாளைலேருந்தே நான் அங்கே வந்து வாங்கிக்கிறேன் ம் சரிங்க தாங்க்யூ